மனிதனை பற்றி உண்மையான வாழ்வியலை பற்றிதான் நிறையாபேர் எழுதுறாங்க அதைத்தான் நானும் செஞ்சிகிட்ருக்குறேன் என்னுடைய கதாபாத்திரங்கள்லாம் பார்த்தீங்கன்னா சுவாரஸ்யமாக இருக்கும் நம்பக்கூடியதாக இருக்கும் ஏதோ ஒரு நியாபகத்தில் வாழ்ந்துக்கிட்டிருக்கின்ற மூக்கையாவாக இருக்கலாம் மூக்கையா இருக்கலாம் சின்னத்தாயாக இருக்கலாம் சின்னம்மாவாக இருக்கலாம் இவங்கதா என்னுடைய கதாபாத்திரங்கள் இதுக்குன்ட்டு இந்த கதாபாத்திரங்கள்லாம் உருவாக்குகிறதுக்கு நாங்கள் ஒன்று மெனக்கடுறதுலா இல்லை அது தானாக வந்தது பார்த்தீனா விழுந்துடும் ஆமாம் அன்றாட கிராமத்தில் பார்க்கக்கூடிய கதாநாயகன் அவன்தான் என்னுடைய கதாபாத்திரம் அவனை விட்டுட்டு நான் வேற எதுவும் எழுத முடியாது உண்மையான விஷயந்தான் நடக்கிறதுதான் எல்லா இடத்துலையும் நடக்கூடிய விஷயந்தான் அதைத்தான் எல்லாரும் எழுதுகிறாங்க நானும் எழுதுகிறேன் ஆனால் அவங்களுக்குலா அந்த வாழ்க்கைங்கிறது முரண்பட்டதாக இருக்குது சற்று வித்தியாசமாக இருக்குது அதல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட வாழ்க்கையில பயணித்தால் மட்டுந்தான் அதெல்லாம் எழுத முடியும் சும் சும்மா அவங்கள போய் நேர்ல பார்த்துட்டோம் ஒரு பார்க்குறத வச்சி மட்டும் என்ன செய்ய முடியாது எழுத முடியாது இப்போ ஒரு ஒருத்தனுக்கு மருத்துவமனையில் போய் சேர்ந்துருக்குறான் ஒரு மாதம் அவனுக்கு நோய் இருக்குது அவனுடைய வேதனை எப்படி இருக்கும் வலிக்கிறது எப்படி இருக்கும் என்பதை அவனோடய வாழ்ந்து அவனுடையே சென்று அவனுடையே பார்த்து அவனுடையே வாழ்ந்தால்தான் அது வந்து பிரதிபலிக்க முடியும் என்பதுதான் உண்மை சும்மா பார்த்தோம் எழுதினோம் அப்படிலா இல்லை அந்த வாழ்க்கையை பயணிக்கணும் அது இப்போ எழுதும்போது பார்த்தீனா ஒவ்வொரு கதாபாத்திரமும் நம்பக்கூடிய வகையில் இருக்கணும் அப்படிதான் என்னுடைய என் கதாபாத்திரங்களையும் உருவாக்கிட்ருக்குறேன் எழுதியிருக்கிறேன் நிறையா கதாபாத்திரங்கள் அப்படி இருக்குது ஒவ்வொரு தனிமனிதனுடைய தனிப்பட்ட பார்வையும் வெவ்வேறு வடிவங்கள்ல இருக்குது ஒவ்வொரு ஒன்றும் ஒவ்வொரு விஷயங்களும் ஒவ்வொரு மாதிரி புரிஞ்சிக்கிறான் நம்ம பார்க்கக்கூடிய பார்வை வேறாக இருக்குது அவங்க வாழக்கூடிய முறை வேறயாக இருக்குது அப்போ அவங்க கூட சென்று வாழ்ந்தும்போதுதான் தெரியும் ஹோ இவன் ஏன் இப்படி இருக்கிறான் எதுக்காக இப்படி இருக்கிறான் இப்போ திருடன் இருக்கிறான் திருடனை வந்து பார்த்தீங்கன்னா திருட்டு பையன்னு நான் சொல்கிறேன் எழுதுகிறேன் அப்படின்னு சொல்லிட முடியுமா ஏன் திருடுறான்னு எழுதணும்ல எதுக்காண்டி திருடுறான்ரும்ல அப்போ அவனோடய வாழ்ந்தாதான வந்து பார்த்தீங்கன்னா எழுத முடியும் அப்போ திருடனுக்குள்ளையும் ஒரு மனிதத்தன்மை மனிதநேயம் இருக்கும் அப்படீங்குறதுதான் என்னுடைய கதாபாத்திரங்களாக நிறையா இது எழுதியிருக்கலாம் அப்படிதான் கிராமத்தில் இருக்கக்கூடிய அது நகரத்தில் இருந்தாலும் சரி கிராமத்தில் இருந்தாலும் சரி இதைத்தான் நான் பதிவு பண்ணியிருக்கணும் இவங்க தான் என்னுடைய கதாபாத்திரங்கள் அதை பார்க்கக்கூடிய பழகக்கூடிய அவனோடய வாழ்க்கையில் பயணித்த கதாபாத்திரங்கள்லாம் பெரும்பாலான கதாபாத்திரம் அது நம்பக்கூடிய முறையில்தான் இருக்கும்